ஹலோ ஆ சார்ரா வணக்கம் ஆமாம் நான் வேலைக்கு கேட்டிருந்தேன் பாருங்க ஆ க்ளீன் பண்ண அ அதுக்கு வ வர்றதுக்கு கேட்டேன் எப்போது வரணும் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எந் ஆ

சரி எந்த ஊர் எந்த எந்த ஊரில் எந்த ஊர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படியா ஆ சரி எவ் எத்தனை மணிக்கு வரணும் ஆ அ சரி வந்துடுறேன் எவ்வளோ சம்பளம் ஆ சரி அப்போவு வேணால்

சனி ஞாயிறு லீவா ம் ம் ஆ சரி

மத்தியானம் மதியமும் வரணுமா ம் நைட் அப்புறம் சாயங்காலம்

ஆ சரி சரி சார் கூடயா ஆள் வேணுமா வேணால் கூட்டிகிட்டு வரேன் வேணுன்னால் நான் கூட்டிகிட்டு வரேன் ஆ சரி ஆ சரி வந்துடுறேன் ஆ சரி

என்ன என்ன வே என்ன வே என்ன வேலை எந்த இடத்துல வேலை செய்ய என்றைக்கி வரணும்

நாளைக்கா ஆ சரி வந்துடுறேன் சார் ஆ நன்றி வணக்கம்